ஆ சொல்லுங்கள் ஆமாங்க சரிங்க இட்லி சாப்பிட்டான் காலையில் வெங்காய சட்னி இல்லைங்களே மயக்கமெல்லாம் வந்தது இல்லை இல்லைங்க அப்படியே அப்படியே இருக்கட்டுங்க நான் இந்த பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான் எங்கள் வீட்டுக்காரு வேலைக்கு போயிட்டாரு அதனால் பக்கத்து வீட்டு பையன அனுப்பி வைக்கிறேன் ஆஸ்பத்திரிக்காவது கூப்பிட்டு போனீங்களா இல்லை நாங்கள் வரட்டு வந்துடுறோங்க நாங்கள் வந்துடுறோங்க வந்து நாங்கள் ஆஸ்பத்திரியில் கூப்பிட்டு போயிடுறோங்க சரிங்க இல்லை வேனில் எல்லாம் அனுப்ப வேணாம் நாங்களே வந்து கூட்டிட்டு போயிக்கிறோம்